குடும்ப பெண்ணுக்கு சிறப்பு திறமைங்குறது முன்னாடியே சமையல்ல நல்லா டேஸ்ட்டாக சமைக்க ஆமாம் சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தாவே அந்த வீட்டில பிரச்சனை பெரும்பாலும் இருக்காது காப்பி போடுறதும் டேஸ்ட்டாக போடணும் டீ போட்டாலும் டேஸ்ட்டாக போடணும் சமைபி சமையலும் வெஜ்ஜாக இருந்தாலும் நாண் வெஜ்ஜாக இருந்தாலும் ஒரு ருசி மனமாக சமைச்சிட்டா அது வீட்டில பிரச்சனை இல்லாமல் அது ஓடிடும் ஆண்களுக்கு நாக்குக்கு ருசியாக சமையல் பண்ணி போட்டாலே பாதி பிரச்சனை இருக்காது அதைத் தவிர சமையலுக்கு அடுத்தது நம்மாளே இப்போ சட்ட சட்டையெல்லாம் தைக்கிறதுக்கு நூத்தம்பதுருபா இரநூற்ருவா கேட்குறாங்க கூலி அது நம்ம ஓரளவுக்கு நமக்கு வேண்டியதை நம்மளே தைச்சிக்கலாம் ஒரு புடவைக்கு ஓரம் அடிக்கிறது ஸ்க்ரீன் க்ளாத் தைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம லேடிஸ் தெரிஞ்சிக்கிட்டு அது வீட்டிலையே ஒரு மிஷினை வாங்கி போட்டுக்கிட்டால் அது நமக்கு வேண்டியதை நம்மளே செஞ்சிக்கலாம் மற்றபடி பூக்கள் செடியை இப்போ பா வீட்டு தோட்டத்தில் பூச்செடியை வளர்த்து அதுலேயிருந்து பூப்பறித்து சாமிக்கு போடுறது ஒரு புண்ணிய காரியமும் கூட அது ஒரு நல்லதும் பூச்செடியை வளர்க்குறது இது வாசல்ல ஒரு மரம் சின்ன மரம் தென்ன மரமோ முருங்கை மரம் இதெல்லாம் வளர்க்குறது அதுலேயிருந்து கிடைக்கிறத வச்சு இப்போ முருங்கை மரம் கீரை இது பயன்படுது முருங்கைக்காய் சமையலுக்கு பயன்படுகிறது அப்புறம் வீட்டுக்கு வேண்டிய சில அத்தியாவசியப் பொருட்கள் நாம்மளே செய்துக்கலாம் இப்போ ஹோட்டலுக்கு போய் ஒரு பஜ்ஜியோ வடையோ போய் அங்கே போய் நின்று வாங்கி சாப்பிடாம அதெலாம் நம்ம வீட்டிலையே செய்து சாப்ட்டுக்கலாம் இந்த மழை நாள்ல டெய்லி நொறுக்கு தீனி பசங்களுக்கு தேவைப்படுது அத நாம்மளே வீட்டில செஞ்சி கொடுக்கலாம் அதுவும் ஒரு திறம தான் அதை போய் கடையில நின்று வாங்கி அதனால் வியாதி வரதை விட நாம்மளே அதை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தா அது இன்னும் ருசியாக இருக்கும் சிறுதானியங்களை வாங்கி வச்சிக்கிட்டு அதில் இப்போ தான் நிறையா சிறுதானியங்களுடைய இம்பார்ட்டன்ஸ்ஸை பற்றி சொல்கிறாங்க அதை வாங்கி நாம்மளே மிஷின்ல அரை ச்சி அதில் வெள்ளம் தேங்காய் போட்டு பல பலகாரங்கள் செஞ்சி கொடுத்து குழந்தைங்கெல்லாம் அதை விரும்பி சாப்பிட்றாங்க நமக்கும் சத்துள்ளதாக இருக்குது தையல் தைக்கிறது மற்றபடி வீட்டு வேலைகள்லாம் நம்மளே முடிந்த அளவு நம்மளே செஞ்சிக்கிறது வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் நம்மளே துவச்சிக்கிறது இப்படி பல ச இத்திறமைகள் உள்ள வீட்டு பெண்களிடம் இருந்தால் அந்த குடும்பம் முன்னேற நல்ல வாய்ப்பு இருக்குது